ஹலோ சுந்தரா ட்ராவல்ஸா ஆ யெஸ் சார் நாங்கள் அருள்மதி பேசுகிறோம் அடி நாடியில இருந்து பேசுகிறோம் சார் எங்களுக்கு வந்து ஒரு கார் வேணும் நாங்கள் வந்து ஒரு செஞ்சி செஞ்சிக்கோட்டை இருக்கு இல்லை அதுவரைக்கும் போகனும் சார் ஒரு நாள் வாடகை வேணும் ஏன்னா நாங்கள் செஞ்சிகோட்டைக்கு போய்விட்டு அங்கிருந்துவிட்டு அதுக்கப்புறமாக சாப்பிட்டு அது வரவரைக்கும் ஒரு ஒரு நாள் வாடகை தர மாதிரி சார் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து எந்த மாதிரி கார் வேணும்ன்னா ஒரு ஒரு எட்டு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு கார் வேணும் சார் கொஞ்சம் ஏஸியாக இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த டைம்லலாம் எங்கே சார் வெளி வெயில்ல போவது கொஞ்சம் ஏசி இருக்கிற மாதிரி கார் எதுனா கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சார் ஓகே ஆ சரிங் சார் எப்போ வருவீங்க சார் நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு காலையில் ஒரு ஒன்பது மணிக்குலாம் இங்கே இருக்கணும் சார் ம் ஓகே நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்துடுவோம் மறுபடியும் ஓகே சார் வாடகை எவ்வளவு இருக்கும் சொல்றீங்களா ஃபைவ் தவுசனா சரி ஓகே சார் ஃபை தவுசண்ட் கொஞ்சம் அதிகந்தான் சரி பரவாயில்ல ஓகே சார் கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பிடுங்கள் கொஞ்சம் எட்டு பேர் உட்கார்ருகிற மாதிரி ஒரு ஏசி காராக இருக்கணும் சார் ஓகேவா ஒன்பது மணிக்குலாம் வந்துவிட சொல்லுங்கள் ம் ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார்